ஆ சொல்லுங்கள் மேம் குட் மார்னிங் மேம் மேம் நான் இப்போது ஃபோனில் ஒர்க் பண்ணுறது வேலை செய்கிறது கொஞ்சம் ஒன் ஒரு நிமிடம் வரைக்கும் போகுது மேம் அதே கணினி எனக்கு வாங்கி கொடுத்திட்டிங்கன்னா அந்த ஒரு நிமிடம் போகிறதுக்கு முப்பது செகண்டில் நான் முடிச்சிடலாம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓக் ஓகே மேம் நீங்கள் அது வரையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டிங்கன்னா சிஸ்டம் வாங்கி கொடுத்திங்க கொஞ்சம் எப்படி பண்ணுறது எதா சொல்லி கொடுத்திங்கன்னா நான் இன்னும் என்னோட ஒர்க் இன்னும் ஸ்பீடாக பண்ணுவேன் இன்னும் ஹார்டாக பண்றதை விட சாஃப்டாக பண்ணிடலாம் மேம் நல்லா ஒர்க் ஸ்பீடாகவும் அதுவும் இல்லாமல் ஒன் மினிட் வரைக்கும் போகிறதும் சீக்கிரம் முடிச்சிடலாம் இந்த ஒர்க்கை டுடே ஒர்க் ஆ ஓகே மேம் ஓகே மேம் இப்போ மேம் பி எம் ஜே கார்ட் போடுறது மேம் அது எல்லாம் இப்போது இப்போது பிஎம் கிஷான் விவசாயம் அமவுண்ட்டு ஸ்டாப் ஆகியிருக்குல்ல மேம் அவங்களுக்கு மறுபடி பிரதமர் போட்றதுக்கு இந்த ஒர்க் இருக்குது மேம் அதுவும் சிஸ்டம் ஒர்க்கு தான் இருக்குது மேம் அதுவும் இதுலேயே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் மேம்

ஓகே மேம் ஓகே ஓகே மேம் கண்டிப்பாக மேம் நீங்கள் இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் ஒர்க் ஸ்பீடாக பண்ணுறேன் இன்னும் இம்ப்ரும்ன்ட் ஜாஸ்தி பண்ணலாம் மேம் ஓக் ஓக் இல்லை மேம் போதும் மேம் சிஸ்டம் மட்டும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கனா போதும் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்